எனக்கு ஊட்டிக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து க்ளைமேட் ரொம்ப நல்லாருக்கும் ஜில்லுனு இருக்கும் அப்பறம் அங்கே வந்து சாக்லேட்லாம் உருவாக்குற ஃபேக்ட்ரி இருக்குது தயாரிப்பாங்கள் அதுக்கடுத்தது வந்து காஃபி தூள் இருக்குது இல்லைங்களா அதுவும் தயாரிப்பாங்கள் அந்த இடத்துக்குலாம் போய் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும் அங்கே அப்படியே மலை மேல ஏறி போகிறதுக்கு அந் தொட்டபெட்டா மலையில் கேரட் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படே இப்போ பிடுங்கனது மாதிரி அப்படே எடுத்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் ஐஸ்கிரீம் அந்த ஜில்னஸ்லியும் ஐஸ்கிரீம் ஏதோ இப்படில்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே இது அப்றம் நிறையா ரோஸ் கார்டன் அப்றம் நிறையா வகை வகையா நிறையா கலர் அதை போல் ரோஸ் நிறையா செடி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கடுத்தது நூலிலே செஞ்ச அப்படே நிறையா நிறை நிறையா அந்த யானை குதிர இதோப்பல்லாம் இருக்கிற மாதிரி உருவங்கள்லாம் நூலாலே செஞ்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப எப்படிதான் செஞ்சிருப்பாங்களோ அப்படினு வியக்க வைக்கிற மாரி ஒரு ஃபீல் உண்டாகும் நம்பமளுக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்புறமா கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கும் கொடைக்கானல் வந்து தண்ணி கொட்டுறது அந்த நீர்வீழ்ச்சி அதில் அப்படே குளிக்கிறதுக்கு அதை பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே வந்து ஒ நூ நிறையா வந்து பசுமையாக இருக்கும் அப்படே பார்க்கறதுக்கே ரொம்ப ஜில்னஸ்ஸாக இருக்கும் அங்கேயும் அப்புறோம் கேரளா கேரளா வந்து கேரளாவில் போட்டிங் இதை போல் பீச்ல போட்டிங் போகுறதுக்கு ஒட் முட்டோனு ஒரு ப்ளேஸ் இருக்குது அந்த ப்ளேஸ்ல வந்து ஒரு பேலஸ் இருக் பேலஸ் இருக்குது அந்த பேலஸ்க்கும் பக்கத்திலே ஒரு பீச் இருக்குது அந்த பீச் வந்து நார்மலாக நம்ம குளிக்கிற மாதிரிலாம் இருக்காது வெறும் கல் அதை போல் பெரிய பெரிய பாறையெலாம் இருக்கும் அங்கே நின்று தான் பார்க்கலாம் பெரிய பெரிய அலையெலாம் வரும் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் நிறைய நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் அதுக்கடுத்தது அந்த முட்டோன்ற அங்க ஒரு பேலஸ் இருக்குது அந்த ராஜாக்கள் பழங்காலத்தில் இருந்த ராஜா அவங்களோட பேலஸ் வந்து இன்னும் வந்து நம்ம சுற்றுலாப் பயணிகளுக்காகவே அதை பாக்கறதுக்காகவே வச்சிருக்காங்களாம் அந்த பேலஸ் வந்து அவங்க இருந்த பெட்டு அதுக்கடுத்தது அந்த மகாராணி அவங்க இருந்த எடம் அவங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து சாப்பாடு செஞ்சிப் போடுறதுக்கு அந்த ப்ளேஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த பொருள்கள்லாம் வச்சி நாங்கள் பழங்காலத்திலே யூஸ் பண்ணுவாங்கள் இல்லைங்களா அந்த பானைகள் இதை போல பெரிய பெரிய ஜாடி மாதிரி இருக்கிற அவங்களுக்கு சாப்பாடு ஏழ்மையான இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கான அந்த பெரிய பெரிய பானைலாம் வச்சிருந்தாங்க அதெலாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம் அதெல்லாம் பா நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு அதை வச்சிருக்காங்கள் அதை பார்க்கணும் அதெலாம் நம்ம பிற்காலத்தில் நம்ம இன்னும் ஜென்ரேஷனுகுலாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சிக்கிறத்துக்காக வச்சிருப்பாங்கள் அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இதெலாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு